சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ் வார்த்தை தான் அதிகமாக பேசிகிட்டே வரப்படுது அதனால் தமிழ் மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசறதுனால் ஒன்றுமே புரியமாட்டேங்கிறது அதனால தமிழை கொண்டு வந்தால் தான் தமிழ் மக்களுக்கு வந்து என்னாகுதுன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து முழுசா தெரிய வரையும் இப்படி தெரிய வந்தால் தான் அந்த சோசியல் மீடியா மூலமா் இப்படி நாலா புலம் நாலா புறம் பரவும் வந்து இங்கிலீஷ் ஆங்கிலத்துலேயே எல்லாமே கொடுத்துகிட்ருக்கறதுனால இங்கிலீஸ் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போய் சேரும் தமிழ் தெரிஞ்சவர்களுக்கு தமிழ் தெரிஞ்சவர்களுக்கும் இங்கிலீஸ் தெரிஞ்சுருக்க வாய்ப்பிருக்குது இல்லாமையும் இருக்கலாம் தெரியாதவங்கள் நிறையா பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தமிழ்ல சொன்னால் தான் புரியும் ஆன்லைனெலாம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால புரிகிறதில்ல தமிழ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் புரிய ஆரம்மிச்சுருக்கு பார்த்தி ஃபர்ஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கிங்க சோசியோ சோஷியல் மீடியா இருக்குது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி நிற தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த பிடிச்சிட்ருக்கு இப்போது வர வர தமிழ் வந்து சேசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஸில் தான் நிறைய எல்லாமே இருக்கும் இந்த ஃபார்மெலாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மக்களுக்கு வந்து படித்து புரிஞ்சுக்கிற நாலேஜ் அப்பெல்லாம் இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரமிச்சுருக்காங்க இருந்தாலும் இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க எதுவும் படிக்க முடியாது அதனால தமிழ்ல வந்தால் நல்லா இருக்கும் நினச்சி தான் தமிழை வந்து நல்லா ஆன்லைனில் எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைய வெச்சுருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் அதிகமாக இருக்கும் தமிழ்லலாம் அதிகமாகவே இருக்காது தமிழ்ல தான் அதிகமாகவே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ண கூட ஆன்லைனில் ஈஸியாக பண்ண முடியுது ஆனால் டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது அதனால சில பேர்த்துக்கு தெரியாதில்ல அதனால தமிழ்ல வந்தால் தான் டிக்கெட் புக் பண்ண இந்த பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்குவாங்க தமிழ்ல இருக்கதுனால் ஈஸியாக பண்ணுவாங்க இப்போ மூவி டிக்கெட் இதெலாம் தமிழ்ல இருக்கதுனால் ஈஸியாக பண்ணிக்குவாங்க மூவி டிக்கெட்டுங்கிறதுனால் அது படம் பார்த்தாலே அதில் ஒட்டியிருக்க போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சுடும் அதனால ஈஸியாக பண்ணிக்குவாங்க அப்புறம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக போய் இன்னிக்கு ஒரு க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கிங்னா லைனில் போய் தான் நின்று டிக்கெட்டு வாங்கிற மாதிரி நிலமைலாம் இருந்துச்சு இப்பெல்லாம் புக் பண்ணிணாலே போதும் புக் பண்ணிணாலே போதும் நம்ம பொறுமையாக போய்க்கலாம் இங்கிலீஸ்லெலாம் இருக்கும் அதனால வந்து முன்னாடியெல்லாம் இங்கிலீஸ் தெரிஞ்சவங்க தான் ஈஸியாக புக் பண்ணுவாங்க இப்போவெல்லாம் தமிழ் நல்ல படிக்க தெரியாத ஆள் கூட புக் பண்ண முடியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அப்புறம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு தமிழ் வந்துருச்சு இப்பெல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நல்லா எல்லாேரும் யூஸ் பண்ணுறதுக்கு தமிழ் வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறமோ அப்புறம் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து சோசியல்னுடைய சோசியல் மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கறோம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா இப்போ வந்து வீடியோ வந்து இங்கிலீஸ்லேயும் வந்துக்கிட்டிருந்துச்சி ஆனால் இப்போ யூடியூப் சேனல் அந்த இதெல்லாம் இப்போ வந்து தமிழ்லயும் வளர ஆரமிச்சுருக்கு அதனால தமிழ் பேசுற மக்களுக்கும் நிறையா விஷயம் புரியுது அப்புறம் நமக்கு தெரியாத விஷயங்கள கூட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க முடிகிறது இப்போ நம்ம இருக் இங்கிலீஷ் பேச தெரியலையா இது மீடியா மூலமாக யூடியூப்பெல்லாம் வந்துச்சுல்லே யூடியூப்பெல்லாம் மூலமாக நம்ம தமிழ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இது வந்து தமிழ்லயும் வந்துருச்சு ஈஸியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சௌகரியமா இருக்குது அப்புறம் வந்து ஆன்லைன் க்ளாஸ்செலாம் நடக்குதில்ல ஆன்லைன் க்ளாஸுக்கெல்லாம் இது வந்து பெரிய உதவியாயிருக்கு அதுவும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் இதெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக சோசியல் மீடியா தமிழ் மூலமாகவும் நல்ல இடத்தை பிடிச்சிருக்கு நல்ல இடத்தை பிடிச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதை விட நல்லா வளர்ந்துக்கிட்டு வரக்கூடியதாக இது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மீடியா வந்து மீடியாவில் வந்து தமிழ் வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சி கொண்டே வருது இதனால மக்களுக்கு வந்து பெரும் உதவியாக இருக்குது இதுக்கு வந்து சோசியல் மீடியா தான் காரணம் ஏன்னால் சோசியல் மீடியாவில் தமிழ்லயே இருந்துகிட்டிருந்துருந்தா தமிழ்லயே இருந்துகிட்டிருந்தா எப்படி சொல்கிறது தமிழை சி சாரி இங்கிலீஷே இருந்துகிட்டிருந்தா அந்த தமிழ் பேசுற மக்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும் தமிழ்ல இருந்ததுனால் தான் எல்லாராலேயும் கவனிக்க முடியுது அப்புறம் தமிழ் மக்களால் புரிஞ்சுக்க முடிகிறது நாட்டு நடப்பெல்லாம் அவர்களுக்கு தெரியுது ஸ் எல்லாமே சோசியல் மீடியா தான் காரணம்